ஹலோ எஸ்கே டிராவலுங்களா எஸ்கே டிராவலுங்களா நான் இங்கே அத்தாணியிலிருந்து பேசகிறேன்னுங்க கோவிந்தம்மாள் நம்பியூரில் வந்து எங்கள் பிள்ளை வீடு இருக்குதுங்க அங்கே அவங்க நாலு பேர் இருக்கிறாங்க நம்பியூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க நிற்கறாங்க நீங்கள் வந்து அப்படியே அவங்ள கூட்டிகிட்டு வந்து இங்கே அத்தாணி வர வேணுங்க சார்ஜ் எவ்வளோ ஆகுங்க சார்ஜ் சொன்னீங்களா நான் அட்ரஸுமும் இந்த ஃபோன் நம்பரும் அனுப்பி விட்றேன் செல்லில் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அவங்ள அங்கே வந்து பணம் வாங்கலாம் சரிங்க